தமிழ்நாட்டில் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தி சமஸ்கிருதம் உருது ஆங்கிலம் போன்ற எல்லா மொழிகளும் பேசுறவங்க இருக்காங்க இதுபோக மற்ற பல மொழிகள் பேசுகிற மக்கள் இருக்குறதால அவங்களோட கலாச்சாரம் பண்பாடு வேறுப்பட்டுருக்கு பிராமின்ஸு மந்திரம் ஓதி அப்பா அம்மாவுக்கு பாத பூஜை பண்ணி அப்பா மடியில் வச்சு தாலி கட்டுற கட்டுவாங்க முஸ்லீம்கள் மாப்பிள்ளை பொண்ணை தனித்தனியாக வச்சு மாப்பிள்ளை அக்கா தாலி கட்டுவாங்க கிறிஸ்டின்ஸு சர்ச்சில் வச்சு பொண்ணும் மாப்பிள்ளையும் பாதிரியார் முன்நிலையில் மோதிரம் மாற்றி கல்யாணம் பண்ணிக்குவாங்க இது மாதிரி ஒவ்வொருத்தரும் தெலுங்கு மலையாளம் கன்னடம் பேசுகிற மக்களும் அவங்கவுங்க வழக்கப்படி திருமணம் செய்வாங்க தமிழர்கள் பண்டிகையாக த தீபாவளி பொங்கல் நவராத்திரி திருவிழா விநாயகர் சதுர்த்தி போன்ற பண்டிகைகளை கொண்டாடுறாங்க தெலுங்கில் தெலுங்கு வருடப்பிறப்பு அவங்க பண்டிகையில கொண்டாடுறாங்க மலையாளத்தில் ஓணம் பண்டிகை பகவதி அம்மன் கோயில் பொங்கல் திருவிழா சிறப்பாக கொண்டாடுவாங்க ஹிந்திக்காரங்க ஹோலிப் பண்டிகை ரக்க்ஷாபந்தன் இதெல்லாம் அவங்க சிறப்பாக செய்வாங்க கிறிஸ்டின் வந்து கிறிஸ்மஸ் புனிதவெள்ளி அதெல்லாம் நல்லா செய்வாங்க ர முஸ்லீம்கள் வந்து ரம்ஜான் பக்ரீத் மொஹரம் பண்டிகையை நல்லா கொண்டாடுவாங்க இப்படி தமிழ்நாட்டில் பல வகையான மக்களும் அவங்கவுங்க பண்டிகையை சிறப்பாக சந்தோசமாக சொந்தபந்தங்களோட கொண்டாடுறாங்க எல்லாரும் ஒருவருக்கொருவர் வாழ்த்து சொல்லி இனிப்பு வழங்கி சந்தோசமாக கொண்டாடுவாங்க அவரவர் பண்டிகையை எல்லாரோடையும் கலந்து கலந்து மகிழ்ச்சியாக இருப்பாங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் எல்லா இனத்தவர்களுக்கும் சந்தோசமாக வாழுறாங்க